ஆ அலோ சார் கள்ளகுறிச்சி டிஸ்ட்ரிக்குன்னு த த டெலிஃபோன் எக்சேஞ்சிலருந்து ஆ என்னுடைய லேண்ட்லைனு ஸோ ஒர்க் ஆகல சார் இங்கே இந்த சேந்தமங்கலம் கள்ளகுறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டு கோயில் இந்த திருவிழாவெலாம் நேற்று ரெண்டு மூணு நாளாக நடந்தது இல்லைங்களா அதில் அந்த ஒயர்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு போச்சு லேண்ட்லைனு அது ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் சார் ஏன்னா எங்கள் பசங்களை வெளியில் படிச்சிகிட்டுருக்கறாங்க ஃபாரின்ல சரி லேண்ட்லைனு எங்களுக்கு கொஞ்சும் ஈஸியாக இருக்கும் பிஎஸ்என்எல்லு ஆனால் ஏற்கனவே நான் கம்ப்லைண்ட்லாம் கொடுத்துருக்கறோம் எங்களுக்கு அதை சீக்கிரமாக கொஞ்சம் உடனடியா செய் ஏன்னா சரி தான் ஏற்கே ஏற்கனவே இ நைட்லலாம் இங்கே ரிமோட்டு ஏரியா இங்கே கிராமத்தில் நைட்லலாம் ஸோ எங்களுக்கு இது தான் எ எங்களுக்கு மெயின் பேசுறதுக்கு பசங்களுக்கு போகிறதுக்கு வரது சீக்கிரமே எங்களுக்கு கொஞ்சம் ஆ ஒயர்லாம் நல்லா புது ஒயராக போட்டு கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சிக் கொடுங்க சார் ஆ தேங்க்யூ சார் எ என்ன அட்ரஸ் சொன்னீங்கள் அதாங்க சார் ஜூலியன் ராஜி சேந்தமங்கலம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கோயிலுக்கு பக்கத்திலே வீடு சார் கொஞ்சம் ப்ளீஸ் கிவ் மீ தேங்க்யூ சார் தேங்க்யூ